நான் எப்பொழுதும் இந்தியாவை தவிர்த்து வேறு எந்த கண்ட்ரிக்கும் நான் சென்றது இல்லை அதனால் அங்கு இருக்கும் பறவைகள் பற்றி தெரியாது ஆனால் நான் எங்கள் கிராமத்தில் கம்மாயி ஓரத்திலிருந்து அங்கே வரும் புறாக்கள் கிளிகள் கழுகுகள் பருந்துகள் ஆந்தை இதையெல்லாம் பார்த்து நான் ரொம்ப வியப்படைந்துள்ளேன் ஆந்தை கண்டால் எனக்கு ரொம்ப பயம் இருக்கும் ஏன்னால் ஆந்தையோடய கண் விழி அந்தமாதிரி ரொம்ப முழிச்சி பார்க்கும் திரு திரு திருனு முழிச்சி பார்க்கும் அதுதான் எங்கள் ஊரிலே திட்டும் போதுக்கூட சொல்வாங்கள் என்னடா ஆந்தை மாதிரி முழிக்கிற அப்படின்னு அது ஆந்தை விழி பயங்கரமாக இருக்கும் கிளி வந்து அழகா கத்திக்கிட்டு போகும் குருவிங்கெல்லாம் கூட்டம் கூட்டமாக போகும் குருவி மைனா மைனா வந்து கண் அழகா இருக்கும் ஏன்னால் உடம்பே கருப்பாக இருக்கும் கண் வாய் மட்டும் அதுக்கு மஞ்சளாக இருக்கும் அது பார்க்க ரொம்ப வியப்பாக அழகா இருக்கும் குருவி சிட்டு சிட்டு குருவி சிட்டு குருவி சின்னதாக குட்டியாக இருக்கும் அது எங்கள் ஊரில் வீடு கட்டும்போதெல்லாம் சைடில் ஜன்னல் மாதிரி ஒரு செங்கல்லுக்கு இடவிடுவோம் அதில் வந்து அது வைக்கோல் வேலி குட்டி குட்டி வேலி குச்சிங்கள் இதெல்லாம் எடுத்து வந்து கூடு கட்டி அதில் இருக்கும் அது அழகா சத்தம் போடும் அந்த சத்தம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் புறா அதேமாதிரி புறாவும் கூட்டமாக பறக்கும் குருவியும் புறா மைனா இதெல்லாமே கூட்டக்கூட்டமாக பறக்கும் அப்புறம் வாத்து வந்து பார்த்தீங்கன்னா வானத்தில் பறக்கும் போது ரொம்ப வியப்பாக இருக்கும் அது அப்படியே வட்டமடித்த பறக்கும் ஒரே லைன்னாக வரிசையாக இருக்கும் அது பார்க்குறதுக்கே ரம்மியமாக இருக்கும் கண்ணை பறிக்கும் அப்படியே அதை பார்த்தோன்ன ஒரு ஃபோட்டாே எடு புகைப்படம் எடுக்கலாமா அப்படின்னு தோணும் அந்தளவுக்கு ரம்மியமாக இருக்கும் சமீபத்தில் நான் தஞ்சாவூர் போயிருந்த போது தஞ்சாவூர் கோயிலெல்லாம் சுற்றி பார்த்து கும்பிட்டுட்டு வெளியே வரும் போது ஒரு பறவைகள் சரணாலயம் இருந்தது அந்த கூண்டு அந்த இதுக்குள்ளே கூண்டுக்குள்ளே போய் பார்த்தேன் அதில் நிறையா பறவைங்கள் இருந்தது அதில் வெளிநாட்டு பறவைங்கள் நம்ம நாட்டுலேயே உள்ள வேறு வேறு ஸ்டேட்டில் உள்ள பறவைங்களெல்லாம் இருந்தது அதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது அதில் என்ன குறிப்பிட்டுபடி சொல்லணுன்னால் ஒரு சில பறவைங்களோடய கழுத்து அழகா இருக்கும் ஒரு சில பறவைகளோடய தலை மேல் இருக்கிற கொண்டை அந்த இதில் உண்மையிலயே நம்ம பூ நம்ம கடையில் விற்கிற பூக்கள் விற்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி பூ தலையில் வைச்சா மாதிரி அவ்வளோ அழகா இருக்கும் அது அப்படியே அலங்கரித்துவிட்ட மாதிரி இருக்கும் அதோடய கால் நகங்கள் அது காலை வந்து அது எதில் நிற்குதோ அதை அதில் இறுக பிடிச்சுருக்கறது அதெல்லாம் பார்க்கும் போது கடவுளோடய படைப்பை கண்டு நான் வியந்திருக்கேன் பறவைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு வாய்ந்தது அது இருக்கிறனால தான் மனிதன் இன்னும் சிறப்பாக இருக்கிறான் என்பது என்னுடைய கருத்து